வணக்கம் சார் ஜிஆர்டி டிராவல்ஸுங்களா நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துலருந்து பேசுகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிங்கிற தாலுகாக்கு பக்கத்தில் ஆவுடையார் கோவில்ங்கிற ஒரு கிராமம் அங்கேருந்து நாங்கள் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போகறதுக்காக ஒரு வண்டி உங்களுடைய டிராவல்ஸில் ரிசர்வ் பண்ணிருந்தோம் நாங்கள் பண்ண பதிவுக்கு எங்களுக்கு உடனே பதிவு சீட்டும் வந்துருச்சு அதற்கான குறுஞ்செய்தியும் எங்கள் செயலிக்கு வந்துருச்சு எங்களுடைய திறன்பேசிக்கு வந்துருச்சு ஆனால் நாங்கள் அதில் தெளிவாக குறிப்பிட்டுருந்தோம் எங்களுக்கு காலையில் வண்டி அதிகாலையில் கிளம்புறமாதிரி இருக்கும் அதனால ஒரு நாலு நால்ரை மணிக்குல்லாம் வீட்டுக்கு வந்தாகணும்ங்குறதை தெளிவாக அதில் குறிப்பிட்டுடிருந்தோம் ஆனால் உங்கள் தரப்புலயிருந்து அதற்கான எந்த பதிலும் வரல சரி நீங்கள் அதுல்லாம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எப்படியும் செயலி மூலியமாக குறுஞ்செய்தி வந்துருக்கும் எப்படி எங்கள் அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லலனாலும் கரெக்ட்டான டயத்துக்கு வந்துருவீங்க நேரத்தில் குறைபாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்பி தான் நாங்கள் முன்பதிவு பண்ணி பணத்தையும் முன்பணமாக கொடுத்துட்டோம் அதையும் இணையதளம் மூலியமாகவே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் கொடுத்துருந்த அந்த ஓட்டுநருடைய நம்பர் அந்த எண்ணுக்கு நாங்கள் திரும்பி திரும்பி திரும்பி கால் செய்ய முயற்சி செஞ்சிகிட்டே இருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் காணோம் இது வந்து நியாயமான செயலா அந்த டிராவல் ஏஜென்சி நீங்கள் நல்ல தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சி நல்லா சுற்றுலாதளங்களைலாம் கொண்டு போய் காட்டுவீங்க உங்கள் உங்கள் பேரில் நல்ல நன்மதிப்பு இருக்கு உங்கள் கிட்ட நிறைய வசதிகளும் இருக்கு எங்களுக்கு அதனால நிறைய பயன்பாடுகளும் இருக்கு இப்படி பலதை விசாரிச்சு தானே நாங்கள் உங்களுடைய டிராவல் ஏஜென்சியை அணுகுறோம் இது எங்களுடைய காசு அவ்வளோ எளிதாக எங்கள் கையில கிடைக்கிறது இல்லை உழைக்கும் வர்க்கமான உங்களுக்கும் அது தெரியும் இல்லையா அப்போ அதுக்கு சரியான வகையில் நீங்கள் வந்து நியாயமாக நடந்துக்குறது அவசியம் தானே இப்படி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் அது உங்கள் தரப்புலயிருந்து நீங்கள் கொடுத்த அந்த ஓட்டுநர் அவருட அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த அழைப்பு ஒண்ணுத்தையுமே அவர் ஏத்துக்கவே இல்லை சரி ஏத்துக்கலைன்னாலும் எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாவது அனுப்பலாம் அதையும் செய்யல நாங்கள் அவரை பற்றி எல்லாமே விசாரிச்சோம் குமார்னு அவருடைய ந நம்பரை நீங்கள் எனக்கு அனுப்பிருந்தீங்க அவரை பற்றின நடவடிக்கைகள் எப்படி அவருடைய தன்மை எப்படி இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டோம் அது ஒன்றும் அவ்வளவு நன்மதிப்பாக எங்களுக்கு தெரியலையே அவர் ஒன்றும் அவ்வளவு தெளிவான ஆள் மாதிரியும் சரியான ஆள்மாதிரி எங்களுக்கு தெரியலையே எங்களால் அந்த டிரைவர்ரை அணுக முடியவே இல்லை மணி இப்போவே நாலேகால் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிசத்தில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புனா தான் நாங்கள் அங்கே போய் தரிசனம் பார்க்க முடியும் நாங்கள் அப்படியே கன்னியாகுமரி போகணும் அடுத்து கேரளாவுடைய எல்லை வரைக்கும் போகணும் இந்த ஒரு வண்டியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் வேறு வண்டி நாங்கள் எதுவுமே இதனால தான் பதிவு செய்யல சரி உங்கள் ஏஜென்சி நல்ல நியாயமாக நடந்துப்பீங்க உங்கள் நிறுவனத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ந நம்பிக்கை எல்லாத்தையுமே சீர்குலைக்குற மாரி இப்போ நடந்துகிட்டு இருக்கார் உங்களுடைய ஓட்டுநர் இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகறீங்க எங்களால் அவரை அணுகவே முடியல நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அவரை அணுகி எங்கள் குறையை தீர்த்து வைக்குறதுக்கான வழியை பாருங்கள் இல்லைனா நாங்கள் எங்கள் தரப்புலயிருந்து அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குமே நல்லாயிருக்காதுங்குற மாரி நான் நினைக்குறேன் அதனால் தயவுசெஞ்சு இதற்கான ஒரு வழியை நீங்கள் என்னங்குறத சொல்லுங்கள் நன்றி